ஹலோ சந்தோஷ் நான் காலேஜ் ஃபுட்பால் கோச் பேசுகிறேன் ஆ நம்ம காலேஜிலேருந்து ஃபுட்பால் டீம் இருக்குதுல்லப்பா அதில் வந்து உன் நேம் தான் ஃபஸ்ட்டில் வந்துருக்குது உன்னை தான் இந்த தட கேப்டன்ஸில் போட்டுருக்கோம் ஓகேப்பா நமக்கு வந்து அடுத்த வாரம் மேட்ச்சு ஃபுட்பால் மேட்ச்சு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஒன்று இருக்குது நம்ம திருவாரூர் ராயல் பா ராயல் பார்கில் நடக்குதுப்பா ஆ ராயல் பார்க்குக்கிட்ட மேட்ச்சு நடக்குது இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு அதில் வந்து நம்ம டீம் பார்ட்டிசிபேட் பண்ணப்போகுது ஆ உன்னைய தான் கேப்ட்டனா நம்ம காலேஜ்லேருந்து இது பண்ணிருக்காங்க வந்து என்னென்னா அந்த நம்ம டீமுக்கு கோச்சிங் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இந்த ஃபை டேஸ் கோச்சிங் நம்ம நீங்கள் எங்கக்கூட தான் இருக்கப் போகிறீங்க க்ரௌண்ட்டில் நீதாம்ப்பா கொஞ்சம் பசங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி அழைச்சுட்டு வரணும்

ஆ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணு கப்பு நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த தட ஆ சரிப்பா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு எந்தந்த டிஸ்ட்ரிக்ட் டீம் வருதுன்னு கேட்குறியா அது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இந்த பக்கம் வாஞ்சூர் திருவள்ளூர் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் நிறையா வருது நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும்பா நீ கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணு

ஆ ஆமாம்ப்பா நம்ம ஆ அழைச்சுட்டு வந்துருப்பா ஆ நம்ம டீம் பசங்க எல்லோரையும் அழைச்சுட்டு வந்துடு ஆ ஆ ஆ ஜெசி எல்லாமே நாங்க அடிக்க கொடுத்தாச்சுப்பா இந்த இப்போது நாளா நாளைக்கு வந்துடும் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒலிம்பிக்கில் ஆ ஜெசி எல்லாமே அடிக்க கொடுத்தாச்சுப்பா ஆ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ண ஆரம்மிச்சிட்லாம் ஆ ஆ சரிப்பா ஆ சரி நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எப்போதும் போகலையே வெள்ளாடுற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் ஆ ஆ ப்ராக்டிக்ஸ் மட்டும் காலைல கொஞ்சம் ஆறுமணிக்குள்ளே வந்துடுங்க ஆ ஆமாம் நீங்கள் க்ளாஸுக்குலாம் போக வேணாம் ஃபுல்லா க்ரௌண்ட்லையே காலேஜுக்கு வந்துட்டு க்ரௌண்ட்லேயே இருக்க வேண்டியது தான் நம்ம

ஆ லன்ச்செல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம்ப்பா நீங்கள் ஒரு வாரம் எங்கக்கூட தான இருக்கீங்க லன்ச் செலவு எல்லாமே எங்கள் செலவு நீங்கள் லன்ச்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம் நீங்கள் எப்போதும் போல நார்மலா காலேஜ் வரமாரியே வாங்க ஆனால் ஆறுமணிக்குள்ள வந்துடுங்க ம் தேங்க் யூ